நான் ஆன்லைனில் ஒரு ஷர்ட் ஆடர் பண்ணிருந்தேங்க அது ஃபஸ்ட்டு பரவாயில்லங்க இப்போ ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க சும்மா நான் அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டாலே அது அப்படியே சாயம் எல்லாம் போய்விடுது அங்கங்கே நாரெல்லாம் வெளியே வந்துடுது அதை ஒரு தாட்டி போட்டாலே இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா என்னதான் ட்ரெஸுன்னே தெரியல அப்படியே சைடுலெல்லாம் அந்த நூல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது பார்க்கவே பிடிக்கவே இல்லை கன்றாவியாருந்தது அந்த ஷர்ட்டே அதை சொல்லவே முடியலை ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க